ஹலோ வணக்கங்க சொல்லுங்க ஆ வணக்கம் சொல்லுங்க ஹலோ ஆ ஆமாங்க நம்மளது எல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச காய் தான் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது பாவக்காய் இருக்குது புடலங்கா இருக்குது கொத்தவரங்கா இருக்குது என்ன தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரு பத்து பதினைஞ்சு வகையான காய் இருக்குது ஆ நமக்கு என்ன காய் வேணும் விலை நேரில் வாங்க பேசிக்கலாம் எல்லா கடையோட நம்ம கடையில் வந்து ரேட்டு கம்மியாகதான் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் நேரில் வாங்க எல்லா காயும் இருக்குது ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அப்புறம் வந்து நீங்கள் நேரில் வாங்க எல்லாமே ஒரு அஞ்சு கிலோவுலேருந்து ஏழு எட்டு கிலோ வரைக்கும் எல்லாமே இருக்குது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து முன்னேப் பின்னே ரேட்டை பொறுத்துக் கொடுப்போம் ஆ சரி அஞ்சு கிலோவாக எடுத்திங்கன்னால் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் அப்புறம் அரை கிலோ ஒரு கிலோ எடுத்தால் கொஞ்சம் ரேட்டு நார்மலான ரேட்டு தான் ஆனால் கொஞ்சம் எல்லாம் ஒரு அஞ்சு கிலோ எடுத்திங்கன்னால் கொஞ்சம் ரேட்டை அனுசரித்து கொடுப்போன்னு வைச்சுங்களேன்

ஆ சரி வாங்க வாங்க டை சரி வாங்க வாங்க எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ சரி ரைட்டுங்க ரைட்டு